இப்போ பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சுகாதாரம் மற்றும் சமூக ஆதரவு மற்றும் கண்ணியம் ஆகியவற்றை அடிப்படையில் கேட்டிருக்கிங்க இங்கே பார்த்திங்கன்னா நிறைய வந்து மக்கள் வந்து வயதானவர்களுக்கு வந்து அவங்க வந்து பென்ஷன் ஊதியம் இதெலாம் வழங்கும்போது தாலுக்கா ஆஃபீஸ் அங்கெலாம் போனோன்னால் உடனடி வேலை ஆகாது இன்னிக்கு போனால் நாளைக்கு வா நாளைக்கு போனால் நாளாநாளைக்கு வா இந்த மாதிரி நிறைய இழுத்தடிப்பாங்க சரியா அவங்கள வந்து ஒரு ம மனுஷனாக கூட மதிக்க மாட்டாங்க அவங்க காலம் பூரா சுற்றி சுற்றியே வந்து உயிர் இறந்துருவாங்க ஏன்னால் இருக்கிறவங்க போக மாட்டோம் இல்லாதவங்க தான் அவங்களுக்கு வந்து மாதத்துக்கு ஆயிரம் ரூபா ஊதியம் தரோம் வந்து எழுதி கொடுங்கன்னு சொல்லுவாங்க அதுவும் எழுதி கொடுக்கும்போது பார்த்திங்கனா எங்களுக்கு இவ்வளோ காசு தாங்க அவ்வளோ காசு தாங்க அப்படின்னு வந்து நடுவில் ஆட்கள் கேட்பாங்க அது எழுதி கொடுத்தாலும் அலட்சியமாக இப்போது போங்க நாளைக்கு வாங்க அந்த மாதிரியெல்லாம் பேசுவாங்க